என்னோடைய தாய்மொழி தமிழ் தான் அதில் தமிழில் வந்து எனக்கு என்ன பிடிக்குன்னா இந்த ழா ழா ளா அதெல்லாம் வந்து அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனாலே எனக்கு தமிழ் எல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த தமிழ்னாலே எனக்கு வந்து அதுக்கு வந்து நான் என்ன பெருமிதம் அடையிறேன்னா இப்போ வந்து நான் வந்து வாழைப்பழம் ஆ வாழைப்பழம் தோல் வழுக்கி வாலிபர் கீழே விழுந்தார் அப்படின்ற ஒரு சென்டன்ஸு அந்த மாதிரி இன்னும் எவ்வளோ சென்டன்ஸ் எல்லாம் இருக்கு அந்த சென்டன்ஸ் எல்லாம் சொல்லும்மோது எனக்கு வந்து வாய் அந்த சொல்லும்மோது நம்மளுக்கு வந்து அந்த நாக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்காகி ஒரு இதுவாக சொல்லுவோம் அதுக்கு வந்து நான் வந்து பெருமிதம் அடையிறேன் இப்போ நம் வந் அதை இதைன்னு நான் வந்து தா என்னுடைய தாய் மொழி தமிழ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தமிழ் பேசறத்துக்கு நான் பெரும் பெருமா பெருமையாக பேசுவேன் எனக்கு வந்து இது வந்து இந்த தமிழ்மொழி வந்து ரொம்ப அந்த இப்போ வந்து நம்ம சொல்லுறோல்ல வாழைப்பழம் வா தோல் வழுக்கி வாலிபர் கீழே விழுந்தார் அந்த மாதிரி இன்னும் நான் நாலஞ்சு சென்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெலாம் நம்ம வந்து சொல்லும்மோது இந்த நாக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெக்காகி ஒரு இதுவாக சொல்லுவாங்க அப்போலாம் வந்து ப்ரண்ட்ஸுங்க எல்லாம் சிரிப்பாங்க அதனால் வந்து எனக்கு வந்து அது கொஞ்சம் பெருமையாக இருக்கும் நம்ப தாய்மொழி தான் நம் நம்ம தமிழ் தான் நம்ம தமிழர் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து தமிழை வந்து ரொம்ப பிடிக்கும் தமிழர்கள்ன்னா இருந்தாலும் ஏன் தாய் மொழி வந்து தமிழை நான் தமிழ்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும்